ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் ஆமாங்க சார் ஆமாம் சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ம்

ம் ம்

ம் ம் ம் சரி ஆ

ஆமாம் ம் ம் சரிங்க சார் ம் ம்

சரிங்க ம்

ம் ம் எஸ் ஸோ பண்ணியோ ம் ம் ம் ம்

சார் கட் பண்ணிடுங்க சார் போதும் போதும் கட் பண்ணிடுங்க ஓகேங்க